அதாவது நான் எனது கேமராவை பயன்படுத்தி இப்போ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்னோடய லவ்வரோடு வெளியில் போகிற மாதிரி ஒரு பைக்கில் ரீல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது வீலிங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் நாங்கள் குறும்படம் எடுப்போம் ஒரு இது ரீல்ஸ் மாதிரி ஒரு இது மாதிரி ஷார்ட் பிலிம் மாதிரி எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அது போக ஃப்ரெண்ட்ஸுங்களோடு ஃப்ரெண்ட்ஸுகளோடு போட்டோக்களை யூஸ் பண்ணி அவங்க போட்டோவை எடிட் பண்ணி அவங்களை ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு லேடி போட்டோ எடிட் பண்ணி அவங்க தலையை இவங்க இவங்களோடு எடிட் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்களை ஒரு வீடியோ எடிட்டிங் கொடுத்து ஒரு ஆடியோ எடிட்டிங் கொடுத்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரீல்ஸுலாம் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் ஒரு படம் எடுப்போம் அது வந்து எங்களுக்கு ஒரு என்டர்டைமெண்டாக இருக்கும் இது வந்து ஃபேஸ்ஆப்பு ஃபேஸ்புக் வாட்சப்பு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது ஒரு யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு இது எடுப்போம் இதை வந்து ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி எடுத்து ஒரு ரீல்ஸாக யூஸ் பண்ணுவோம் அது வந்து ஒரு இது எடிட் பண்ணுவோம் வீடியோ எடிட்டிங் ஆடியோ எடிட்டிங் பண்ணும் போது ஒரு படம் ஒரு ஒரு போட்டோ யூஸ் பண்ணுறதோட ஒரு கேமரா யூஸ் பண்ணி பண்ணுறது எங்களுக்கு ஒரு கிரேஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு வந்து வீலிங் பண்ணுற மாதிரி எங்கேயோ ரிவர் ஃபால்ஸ் இந்த இடத்தில் இருக்கிற மாதிரிலாம் நாங்கள் வந்து எடிட் பண்ணி இது பண்ணுவோம் வீடியோ பண்ணுவோம் இது வந்து எங்களுக்கு ஒரு ஷார்ட் பிலிமு இந்த மாதிரி யூஸ் பண்ணி நாங்கள் போட்டோ வீடியோ எடிட்டிங் பண்ணுவோம் அப்பறம் அது